இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்து டிவி ஆன்லைன்லாம் வந்து உபயோகப்படுத்திகிட்டு இருக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து கல்வின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்டின்ற அந்த கல்வியை வந்து அந்த ஆன்லைன்லையும் டிவியிலையும் வந்து ரொம்பவே வெளிப்படுத்துனோம் அப்படின்னா அந்த குலந்தைகளுக்கு வந்து அந்த ஆர்வம் வந்து இருக்கும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஆர்வம் ஃபுல்லாகவே வந்து இந்த கைபேசியிலையோ இல்லை டிவியிலையோ அப்படியே தான் இருக்கும் அதனால் வந்து இந்த கல்வின்ற இதை வந்து நம்ம ஆன்லைன்ல வந்து அதிகமாகவே வந்து அவங்களுக்கு காட்டினா வந்து அது அவங்களுடைய எதிர்காலத்துக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அவங்க வந்து கல்வியும் வந்து மறக்காமல் வெறுக்காமல் இதையும் வந்து கடைபிடிப்பாங்கள் இல்லை அப்படின்னா அவங்க வந்து இதிலையே வந்து மூழ்கிருவாங்க கல்வின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து பொருட்டாக மதிக்க மாட்டாங்கள் அதை மறந்து இருக்கவும் கூட சா வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து இந்த கல்வின்றதை வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம வந்து அவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ எடுத்துக்காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு காட்டினா தான் அவங்களுக்கு தெரியும் அதோடய முக்கியத்துவம் இது வந்து ரொம்பவுமே முக்கியமானது டிவியில ஆன்லைன்ல எல்லாமே வர்றதனால குழந்தைங்க நிறைய பேர் வந்து அதை வந்து பார்ப்பாங்க அடிக்கடி பார்க்குறதுனால அவங்க மனசில் வந்து ஆழமா பதியும் அதன் மூலயமா வந்து அவங்க கல்வி மேலே இன்னும் ஆர்வம் அதிகமாக்கி மேன்மேலும் நல்லபடியாக படித்து பெரிய இடத்துக்கு வளர வந்து அவங்களுக்கு ரொம்பயுமே ப்ரோஜனம்மும் தான் இருக்கும்